கண்ணு குமார் ஆட்டோவா ஆ ஆ ஆமாம் காலையில் ஆஸ்பத்திரி போவ வண்டியை புக் பண்ணி இருந்தம்மள அது போயிவிட்டு வரலை வீடு வந்துல கண்ணு அம்மா பர்ஸு மறந்து வச்சிருச்சி ஆட்டோவில் இருக்காமா அப்படியே கொஞ்சம் பார் கண்ணு ஆ ஆமாம் ஆமாம் கருப் கலர் பர்ஸ் தான் பர்ஸ் தான் ஆ ஆ இருக்கா ஓ தேங்க்ஸ் தம் தேங்க்ஸ்ங்க அது எப்படி கண்ணு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா கண்ணு ஆ கொண்டு வந்துடுறியா ரொம்ப நன்றி கண்ணு கண்ணு அ ஆ வயிசானவங்க நடக்க முடியாது வா வா வா சாமி வா வா வா வந்து கொடுத்துட்டு போயிரு அம்மாகிட்ட கொடுத்துட்டு போயிரு ரொம்ப நன்றி கண் ரொம்ப நன்றி கண்ணு